ஆமாம் நிலா சூப்பர் மார்க்கெட்தாங்க ஆம் ஆம் எங்ககிட்ட இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் வேறு நிறைய அரிசி வகைங்கள் இருக்கு சீரக சம்பா சீரக சம்பா பாஸ்மதி ரைஸ் பொன்னி அரிசி பொன்னி புழுங்கலரிசி இருக்கு பொன்னி பச்சரிசி இருக்கு ஐஆர் இருபது ஐஆர் எட்டு பொன்மணினு இட்லி அரிசிங்க இருக்கு சிகப்பரிசி கார அரிசி இருக்கு இதெலாம் எங்ககிட்ட இருக்கு

ஆ எல்லாம் கிளீனாக சூப்பராக இருக்குங்க

ஒரு அஞ்சு கிலோ பாஸ்மதி ரைஸும் இது ரெண்டும் இருபது இருபது கிலோ மூட்டைங்களா பத்து பத்து கிலோவா சரி சரிங்க மொத்தம் ஒரு நாலாயிர ரூபா வருங்க சாரிங்க எங்க கடைக்கு வந்து எந்த டிஸ்கௌண்டும் கிடையாது ஃபிக்சட் ரே சூப்பர் மார்க்கெட்டில் ஃபிக்சட் ரே ப்ரைஸ்தாங்க

ஆ இருக்குங்க எங்ககிட்ட ஹோம் டெலிவரி இருக்கு நீங்க அட்ரஸ் சொன்னதும் அனுப்பி வெச்சுர்றோம் ம் சரிங்க ஆ சொல்லுங்க ம் ஆ ஓகே ஓகே சரிங்க இன்னும் அரை மணி நேரத்தில் உங்கள் கடைக்கு எடுத்துட்டு வந்துடறோங்க இன்னும் எந்த இது வேணும்னாலும் உங்களுக்கு கேளுங்கள் எல்லாம் நல்ல முறையில் செஞ்சு தரோம்

ஆ சரிங்க சரி ம் ஹ ம் சரிங்க கண்டிப்பாக வந்துடும் ஒரு அரை மணி நேரத்தில் அனுப்பிடறோம் ஓகே சரிங்க தேங்க்ஸ்